நான் வந்து ஒரு கட்டுரை ஒரு சமீபகாலமாக எங்களுடைய ஆய்வுக்கு அதாவது முனைவர் பட்டம் முடிக்கிறவங்க வந்து கட்டுரை போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இந்த கட்டுரை போடுவதற்கு வந்து நான் பார்த்தேன் அப்படின்னா அதில் வந்து முன்னாடி வந்து நிறைய இந்த கட்டுரை துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க அப்ஸ்ட்ராக் அப்படின்ற ஒன்று வந்து அந்த அப்ஸ்ட்ராக் அப்படின்னா முன்னாடி வந்து அந்த கட்டுரையை பற்றின ஒரு இரநூறு வரியில் வந்து கொடுக்கணும் அது தமிழ்லேயும் கொடுக்கணும் ஆங்கிலத்துலேயும் கொடுக்கணும் அப்போது நான் தமிழ் மொழியில் தான் வந்து முதல் முதல்ல எழுதியிருந்தேன் அந்த தமிழ்மொழியிலேருந்து ஆங்கிலத்துக்கு வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தமிழில் ஒரு வார்த்தை இருக்கும் அதே ஆங்கிலத்தில் மாற்றி பார்த்தோம் அப்படின்னா அது வேறு வார்த்தையாக குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்போது இந்த மாதிரி நான் மொழியை மாற்றும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் இது வந்து என்னுடைய அனுபவம் அப்படிங்கிறத நான் இதை வந்து பதிவு செஞ்சுக்கிறேன்